சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் மற்ற சமையல் பருப்பு சாதம் ரசம் இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிக்கன் நான்வெஜ்ஜுங்கும்போது வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் சமைக்கறதுக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா நீட்டாக செஞ்சுக் கொடுக்கறணும் இது பர் லேட் ஆகுது அப்படின்னா ரசம் பருப்பு சாதம் காய் எதா வதக்கணும் அப்படிங்கும் போது காய் அரியணும் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அரிஞ்சு செஞ்சு கொடுக்கணும்